வணக்கம் என் பெயர் பாண்டியன் நான் இங்கே சென்னை பல்லாவரத்தில் இருந்து பேசுகிறேன் நான் உங்கள் ஹோட்டலில் இப்பொழுது ஸ்விகியில் ஆர்டர் செய்தேன் ஆனால் என்னுடைய ஆர்டர் உணவு எனது ஆர்டர் பி பட்டியல் ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஒரு மலாய் குஃப்த்தா ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதில் வந்து எனக்கு மலாய் குஃப்த்தா வரவில்லை கிடைக்கவில்லை என்னோடய ஆர்டர் ஐடி ஒன்று இரண்டு ஏழு எட்டு ஒன்பது இது என்னோடய ஆ ஆர்டர் ஐடி எனக்கு ஆர்டர் செய்த ஒரு அரை மணி நேரத்திலே எனது வீடுக்கு வீட்டுக்கு உணவு வந்து சேர்ந்தது இதில் நான் ஆர்டர் பண்ண மலாய் குஃப்த்தா எனக்கு இன்னும் வரல சார் ஆக்சுவலி நான் உங்கள் கடையில் வந்து ரெகுலராக ஆர்டர் பண்ணுறேன் அதுலேயும் வீக்எண்ட்னால் நான் எங்கள் குடும்பத்துக்கு மொத்த மொத்த மொத்த நபருக்குமே அங்கே தான் ஆர்டர் பண்ணி வாங்குவேன் உங்கக்கிட்ட பொருள் தரம் நல்லா இருக்கும் நீங்கள் உங்களுடைய கவனிப்பும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் ஆர்டர் டெலிவரி டைமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு ஹோட்டலுக்கு நாங்கள் உள்ள வர்றோம்னால் உங்கள் வாடிக்கையாளராக எங்களோடைய பார்வை எப்படி இருக்கும்னா அதாவது அந்த ஃபுட்டு வந்து டேஸ்ட்டாக இருக்கணும் அதே சமயம் சர்வீஸ்ஸு ஃபாஸ்ட்டாக இருக்கணும் இது ரெண்டுமே உங்கக்கிட்ட சிறப்பாக இருந்திருக்கு அதனால் தான் நான் உங்கக்கிட்ட ஹோம் டெலிவரி ஆர்டர் நான் பண்ணி வாங்குகிறேன் தவிர்க்க முடியாத சூழ்நிலைல வீட்டில வரமுடியாத நேரத்தில் நான் ஹோம் டெலிவரி பண்ணி வாங்குகிறேன் ஆனால் இது போல் நடந்தது இல்லை எனக்கு ரொம்ப மனக் கஷ்டமாக இருக்குது ஏன்னா நான் ஆர்டர் பண்ணது ரொம்ப அதிகமான ஆர்டரும் இல்லை ஒரு மட்டன் பிரியாணி ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஒரு மலாய் குஃப்த்தா ஆக்சுவலி மலாய் குஃப்த்தா வந்து என் குலந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் அதை இப்போது இப்போது உங்களுக்கு இந்த கால் எடுத்து அதை ஃபாலோப் பண்ணுறேன் ஸோ அந்த மலாய் குஃப்த்தா என்னாச்சு என்ன ரீசன் என்ன ரீசன்க்காக எனக்கு வரல என்னென்னு கொஞ்சம் செக் பண்ணி எனக்கு உடனடியாக தகவல் கொடுத்தீங்கனா நான் உங்கள் மேலே வச்சிருந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கும்னு நான் கருதுகிறேன் என் வீட்டிலையும் இருக்கிற எல் அனைவருமே இதை இந்த விஷயத்தை கேட்டு அவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆனாங்கள் ஆளானாங்கள் ஏன்னா அதுக்குண்டான தொகையை நாங்கள் பணம் செலுத்திடுறோம் ஏன்னா ஒரு மலாய் குஃப்த்தாவோட வில வந்து இரநூத்தி முப்பதுருபா ஸோ இரநூத்தி முப்பதுருபான்றது எவ்வளோ பெரிய தொகைனு உங்களுக்கு தெரியும் அந்த தொகையும் எங்களுக்கு நட்டமாயிடுச்சி அது மட்டும் இல்லாமல் அந்த பொருளும் எங்களுக்கு கிடைக்கல அந்த எதிர்பார்ப்பும் எங்கள் எங்களுக்கு இல்லை ஸோ அதனால எங்கள் மிகுந்த மன உளைச்சலாக இருக்குது அதனால் காணாமல் போயிடுச்சா இல்லை அந்த பொருள் அங்கே விடுபட்டுடுச்சா என்னென்னு தீர ஆராய்ந்து இருக்கும் பட்சத்தில் எனக்கு அதை கொடுத்து உதவுனீங்கன்னால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் நன்றி